ரோட்ஸை பற்றி சொல்லும்போது பாத்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ பரவாயில்லை பிற்காலத்தில் போய் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனா ரோட் ரோடு அமைக்கும்னாலே ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருக்கும் இப்போ முன்க் புர் முன் முந்தய காலத்தை விட இந்த காலத்தில் இந்த ரோட் வந்து அருமையா போட்டிருக்காங்க ஹைவேஸில் நிறைய வந்துடுச்சு ஸ் சிக்னல் ஏரியா வந்துருச்சு சுங்க சாவடிகள் வந்துருச்சு முன்னே முன்கூட்டியே வந்து இப்போ வந்து பார்த்திங்கனா ரோடெலாம் ரொம்ப தரமாக போட்டுகிட்ருக்காங்க கிராமப்புறத்தில் மட்டும் பார்த்திங்கனா ரோட்ஸெலாம் பார்த்திங்கனா பழைய ரோட்டு மேலே போடறதுனால ஒரு சில பிரச்சினைகள் ஏற்படுது நான் சைட்லெலாம் பார்த்திங்கனா

சாலைகளெலாம் மிகவும் அற்புதம் இது ஒரு போக்குவரத்துக்கு ஒரு நல்ல